இந்தியாவில் பிரபலமான சில நடன வடிங்களெனு பார்க்கும்போது பரதம் குச்சிபுடி கதக்களி ரங்கோலி டப்பாங்குத்து தெருக்கூத்து நிகழ்ச்சிகள் போன்ற நடன வடிவங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரபல நடனக் கலைஞர்கள் அப்படினு பார்த்திங்கனாக்க டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம் அப்படின்றவரு வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து கலா டான்ஸ் மாஸ்டர் கலா சுதா ரங்கநாத் போன்றவர்கள் வந்து பார்த்திங்கனாக்க இதில் நிறைய ஈடுபாட்டுடன் நிறைய குழந்தைகளை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்க மேடை நாடகங்கள் அப்படினு பார்க்கும்போது பார்த்திங்கனா அந்தக்காலத்தில் இருந்தே பார்த்திங்கனாக்க ரங்கநாயகி லட்சுமி சந்தியா அப்படினு சொல்லக்கூடிய இவங்க வந்து பார்த்திங்கனாக்க நிறைய நடனக்கலைஞர்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்க ரோட்டில் பண்ணக்கூடிய நடனக் கலைஞர்களாக இருந்துருக்கிறாங்க இதை பேஸ் பண்ணிதான் நம்ம வந்து பார்த்திங்கனா சினிமா துறையில் வந்து அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் சுந்தரம் கலா சுதா ரங்கநாத் போன்றவங்களெலாம் வருகை புரிஞ்சாங்க இதனுடைய பேஸ் வந்து பார்த்திங்கனாக்க பெரும்பாலும் நடம் நடனம் அப்படிங்கும்போது பார்த்திங்கனா பரதம் பரதம் குச்சிபுடி கதகளி போன்ற இவை பேஸ்தான் இப்போ வந்து பார்த்திங்கனாக்க ஸ்டைலிஷாக வந்திருக்கிறது அப்படினு சொல்லி சொல்லலாம்